தர்மபுரி மாவட்டத்தில் வந்து விதவை பெண்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டுன்னா விதவை விதவை பெண்களுக்கு கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு அதே மாதிரி அதே கவர்மெண்ட்டு ஸ்கூலில் வந்து லேப்டாப்பு இலவச சீருடைகள் அப்புறம் சைக்கிள் எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏரி தூர்வார்றது ஏரி தூர்வார்றது ஏரி வேலைன்னு சொல்லிட்டு அது ஒரு திட்டம் கொண்டுவந்துருக்காங்க அப்புறம் அதே மாதிரி வந்து இப்ப ரொம்ப கீழ் தரமாக இருக்கிற குடும்பங்க குடும்ப பெண்களுக்கு வந்து தையல் மிஷினு அப்புறம் அந்த ஊதுபத்தி கம்பெனி அந்தமாதிரி கொடுக்குறாங்க அதுலையும் வந்து தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலையும் மீறி அடுத்தது வந்து அப்புறம் இந்த சப்சூரியம் மானியம் மா மானியம் தள்ளுபடி ஆகுறமாதிரி பண வசதியும் பேங்க்குங்கள்ல வந்து இருக்கு அதுவும் பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கப்பறம் பெ பெண்கள் வந்து தனிமையாகவே வேலைக்கு போகறாங்க வேலைக்கு போனாலும் தனியாக அவங்களே வந்து சுயமாக தொழிலும் பண்ணுறாங்க சுயதொழில்னா இந்த புளிமண்டி புளி நசுக்குறக்கு புளிமண்டி வச்சுக்குறாங்க ஊதுவத்தி கம்பெனி வைக்குறாங்க அப்புறம் இது கார்மெண்ட்ஸ் தையல் தையல் மெஷின் போட்டு கார்மெண்ட்ஸ் நடத்துறாங்க அதேமாதிரி சிறு சிறு சிறு கடைங்க துணி கடைங்க அந்தமாதிரி இல்லாட்டி பெண்கள் வந்து துணி வியாபாரம் அந்த மாதிரிலாம் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து சமூகநலன் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களில் வந்து முயற்சித்து நிறையா தொழில் பண்ணுறாங்க